தமிழ்நாட்டுல திருமணத்திற்கு மணமக்களுக்கு பரிசுகள் வழங்குகிறாங்க பொதுவாக வழங்கப்படுற பரிசு அப்படினா பணம் பணத்தை வந்து ஒரு கவரில் வச்சு மாப்பிள்ளை போய் பொண்ணுக்கு வந்து மொய் அப்படினு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க அதுப்போக இப்போ வந்து நண்பர்கள் வர்றாங்க அப்படினா நெருங்கிய உறவிக்க உறவுக்காறங்க வந்து பணத்தை மொய்யாக வைக்கிறாங்க வேறே யார் நண்பர்கள் வருவாங்க இப்போ நண்பர்கள்லாம் வந்தாங்கன்னால் அவங்க வந்து பணத்தை வைக்கிறத்திக்கு பதிலாக இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக வாங்கி அந்த பொருளை வந்து பரிசாக கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்கக்கிட்டயே கேட்டுடறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வாங்கணு அப்படிங்கறத கேட்டுட்டு அதையே பரிசாக வாங்கி கொடுக்குற சூழ்நிலை கூட இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் எந்த பொருள் இருக்கோ அவங்க திருமணத்திற்கோ அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷேசத்துக்கோ அவங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசை வந்து அவங்க பேக் பண்ணி புதுசாக கல்யாணமான அந்த மணமக்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க இதுவும் நடக்கிறதுதான் ரெண்டாவது வரதட்சணை அப்படினா இப்போ படித்த மணமகன் மணமகள் இருக்கிறாங்க அப்படினா பகிரங்கமாக அவங்க வந்து வரதட்சணை எனக்கு இவ்வளவு கொடுங்க எனக்கு இது கொடுக்குணு இது பண்ணிங்கன்னால் தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி டிமேண்ட் பண்றதில்லை அவங்க வந்து புரிஞ்சிக்கிறாங்க இப்போ பையன் பொண்ணு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கணும் அப்படினு முடிவு பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரதட்சணைகள் அந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்றது வந்து இப்போ கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு ஆனால் கிராமத்து சைடில் அவங்க பண்ற திருமணங்கள பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு நல்ல வசதியான வீட்டு பெண்ணா இருந்தால் வேலைக்கு போகலை படிக்கவும் இல்லை அப்படினா அவங்க அந்த சமயத்தில் டிமேண்ட் பண்றாங்க எங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கொடுங்க டிமேண்ட் பண்றாங்க ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க மணமகனுடைய பேச்சை சார்ந்தே இருக்கும் ஏன் அப்படினா மணமகன் தான் வந்து டிசைட் பண்றாங்க நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறப் போகிற பொண்ணுக்கிட்ட இருந்து இதை நம்ம இதை வந்து வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது வந்து ஒரு மணமகன் அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வரதட்சணை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத அந்த மணமகள் முடிவு செய்யலாம் வரதட்சணை கிராமத்து சைடில் கொடுக்கப்படுகிறது ஆனால் இப்போ சிட்டி சைடுலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கல்யாண செலவு முதல் கொண்டு பேசிக்கிட்டு தான் வந்து முடிவு பண்றாங்க அதிகமான டிமேண்ட் பண்ணி வரதட்சணைகள் வாங்கப்படுறது இல்லை சிட்டி சைடில்